ஆ ஆமாம் சொல்லுங்கள் என்ன வேணும்

ஆ ஓகே சார் தேங்க்ஸ் ஃபார் ச்சூஸிங் த ஷாப் என்னென்ன சொல்லுங்கள் சார் ஆ ஓகே சார் அதில் எத்தனை எத்தனை வேணும்னு சொல்லுங்கள் சார் ஆ ஓகே

ஆ ஒன் மினிட் சார் மொத்தமாக வந்து டூ ஃபாட்டி வருது சார்

உங்களுக்கு எது பெட்டரோ அது ரெண்டுமே இருக்குது சார் ஆனால் உங்களுக்கு எது பெட்டரோ அதை நீங்கள் ச்சூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒன் அவரில் அங்கே டெலிவரி ஆகிடும் புரியல சார் ஆ டெலிவரி சார்ஜ் வது வரும் சார் ஃபிஃப்டி ருப்பீஸ் ஃபிஃப்டி வரும் சார் டெலிவரி சார்ஜ் இல்லைங்க சார் தௌசண்ட் மேலே வாங்கினா ஆஃபர் இருக்குது ஆனால் இப்போது நீங்கள் வந்து டூ ஃபாட்டிக்கு வாங்கிறதுனால நீங்கள் டெலிவரி சார்ஜ் பே பண்ணுற மாதிரி வரும் ஓகே சார் லொ ஒன் அவரில் வந்துடும் சார் இப்போ லொக்கேஷன் சொல்லுங்கள் சார் உங்ளோடய லொக்கேஷன் ம் ஓகே ஆ ஓகே சார்

ஆ ஓகே சார் இப்போது உங் உங்களுக்கு ஒன் அவரில் வந்து வந்துடும் சார் டெலிவரி ஆ தேங்க்ஸ் சார் ஆ